இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து என்னன்ன பூனால் மல்லிகை பூ செவ்வந்தி பூ அப்புறோம் செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவுக்கு நம்ம அந்த அளவுக்கு ஒரு பராமரிப்பு தரணும் அப்படீங்குற அவசியம் கிடையாது அது வந்து எப்படி சொல்வது நம்பளை மாதிரியே அது வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி அதோடதை வந்து மாற்றிக்கும் அதுக்கு அந்த அளவுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குணும் அப்படீங்கிறது கிடையாது ஆனாலும் நம்ம வந்து இப்ப ஜாஸ்மின் மல்லிகை பூக்கெலாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுக்குணும் ஏன்னால் கொஞ்சம் இதானால் கூட செடி செத்து போயிடும் ஸோ வந்துட்டு அந்த பூவெலாம் வந்து பூக்கக்கூடிய டயத்தில் அதோடய இலைகள்லாம் நம்ம வந்து உருவி விட்றனும் அப்படி உருவி விட்டால்தான் நமக்கு வந்து நிறைய பூக்களை வந்துட்டு அந்த செடிகள் நமக்கு கொடுக்கும் உதாரணத்துக்கு குண்டு மல்லி பூ அடுக்கு குண்டு மல்லி அந்த பூவோடய இலைகள்லாம் வந்துட்டு மொட்டு வைக்கிற சமயத்தில் நம்ம அந்த பூவோட இலைகள்லாம் உருவி விட்டுறணும் அப்படி உருவி விட்டதுக்கு அப்புறமாக தான் அந்த பூவில் வந்து அதிகமான இலைகள் துளுர்க்கும் பொழுது மொட்டுகளும் சேந்து வளரும் ஸோ அதுதான் அதோடய கான்செப்ட் இப்படி வந்து நம்ம வெவ்வேறு பரிமாற்றங்களில் வந்து பராமரிக்க கூடியவைகள் வந்துட்டு இந்தமாதிரி பூக்கள் செடிகள் அவரை கொடிகள் இப்போ அவரை கொடிக்கெலாம் வந்து நம்போ வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு பந்தல் போடணும் அதுமாதிரி வந்து சுரைக்காயெலாம் வந்துட்டு நம்ம இப்ப பயிரிடணும் அப்படீங்குற பட்சத்தில் அது வந்துட்டு ஒரு அரை அடி உயரத்தில் உள்ள கால்கள் போட்டு அந்த கொடியை அந்த கால் மேல் ஏற்றி விட்டு அதுக்கப்புறமா அது அதுலேருந்து காய் கிடைக்கிறப்ப வந்து நல்ல காய்கள் வந்து நல்ல பெரிசா கிடைக்கும் வெல்லேரிக்காவை பொருத்த அளவுக்கு வெல்லேரிக்காவை பொருத்த அளவுக்கு அந்த செடியை நம்ம பராமரிக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திடல் தேவைப்படும் ஏன்னால் அந்த கொடிக்கும் அந்த செடிக்கும் வெயில் வந்து அதிகமாக இருந்தால்தான் அதோடய உற்பத்திங்கிறது வந்து அதிக அளவில் இருக்கும் வெயில் வந்து எப்போதும் அதிகமாக இருக்க இருக்க தான் அதோடய உற்பத்தி அதிகமாகும் இந்தமாதிரி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு பராமரிப்பு இருக்குது இதில் வந்து நான் அதிகமாக வந்து பராமரிக்க கூடியது மல்லிகை பூ செடி அப்புறம் வந்து வெல்லேரிக்காய் இது இரண்டையும் நாங்கள் வந்து பராமரிச்சு பக்குவமாக வளர்துட்டு வறோம்